என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படிக்கின்ற காலத்துலெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நோட்டு புக்கை பார்த்து பார்த்து சொல்லுவாங்க அதை நாங்கள் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்னா எழுதணும் புக்கு வசதிலாம் எதுவும் கிடையாது பூரா தியரி மூலிமா வாத்தியார் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒன்று ஒன்றா இதெல்லாம் நோட் பண்ணிங்க இதை நோட் பண்ணிக்க இந்தந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லுவாங்க நோட் பண்ணிட்டு அப்புறம் எழுதுவோம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடப்புத்தகம் பார்க்கம் போது எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற அதில் சில்ட்ரன்ஸ் புக்ஸெல்லாம் அதில் அழகாக படம் போட்டு ஒவ்வொரு படமும் யானைனா அதோடய படம் அம்பர்லா குடை இந்த மாதிரி படம்லாம் அழகாக போட்டு போட்டு ஒரு அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி புக்லாம் வந்துட்டுருக்கு பார்க்கும் போது ஒரு கலர்ஃபுல்லாகே படம் இருக்கும் போது படிக்கின்ற படிப்பு திறன் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு ஆனால் எங்கள் காலத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது பலகை தான் ஸ்லேட்டில் தான் நாங்கள் எழுதி கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தோம் அது அது எழுதும் போதுலாம் அரிசியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அ ஆ இ ஈ சொல்லி தந்துட்டு இருந்தாங்க இப்போலாம் கம்ப்யூட்டர்மயமா ஆய்டுச்சி கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் ஏ டூ இஸட்டுலேந்து எல்லாம் கம்ப்யூட்டரில் சொல்லி தந்துட்டு இருக்காங்க பாட்டு டேன்ஸிங் அதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போலாம் விளையாட கூட விடமாட்டாங்க இப்போலாம் டேன்ஸிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்குது அப்புறம் எனக்கு ஸ் இப்போ பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ட்வெல்த்து தாங்க அதில் இருக்கிற புக்ஸெல்லாம் நோட்டெல்லாம் நிறையா முக்கியமான லைஃபுக்கு தேவையான முக்கியமான பாடப்புத்தகமாக அமைஞ்சிருக்கு இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப தெளிவாக கம்ப்யூட்டர் மூலிமா சொல்லி தந்துட்டு இருக்காங்க அது ரொம்ப நல்லாருக்கு ப்ளஸ்ஸு இதே மாதிரி இருக்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் கண்டிஷனோடய இருந்தால் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா படிப்பாங்க கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் சுத்தாமல் நல்லா படிக்க வைக்கணும் பேரண்ட்ஸ் எல்லாரும்